இந்திய நாட்டில் பொழுதுபோக்குகள் பார்த்தீங்கனா மக்களோடு இணைஞ்சுருக்கு மக்கள் எல்லாம் விரும்புவது ஒரு நல்ல பொழுதுபோக்கு தான் அது படங்களாக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் இல்லை டீவியில் இருக்க சீரியலாம் இருக்கலாம் சின்னத்திரையில் இருக்கிற நிறைய நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் எதுவாக வேணுனா இருக்கலாம் மக்கள் எதிர்பாக்கிறது அவங்க சாப்பிடும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ட்ரெயினில் போகும்போதோ அவங்க நேரத்தை பொழுதுபோக்காக செலவு பண்ணுறதுக்கு தான் அவங்களை மகிழ்விக்கறத்துக்கு தான் இப்போ பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் படம் பார்க்க வர்றாங்க அதுமட்டும் இல்லாமல் வீட்டில் படம் பார்க்குறாங்க ஃபோனில் படம் பார்க்குறாங்க இல்லை அவங்களுக்கு பிடிச்ச நபரோடு சேர்ந்து ஒரு வீட்டில் ஓடிடியில் பார்க்குறாங்க இந்தமாதிரி பொழுதுபோக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த இந்த ஜென்ரேஷனில் அதுமட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு விளையாட்டுனா போய் விளையாடுவாங்க இல்லை விளையாடுறவங்களை அந்த ஸ்டேடியமில் போய் பார்ப்பாங்க இப்போ இந்த காலத்தில் மக்கள் வந்து பார்த்தீங்கனா டீவியில் பார்க்குறாங்க அப்படியில்லனா ஃபோனில் பார்க்குறாங்க பெரும்பாலான மக்கள் கிரிக்கெட் பார்க்குறத ரொம்ப விரும்புகிறாங்க அதுமட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கனா ஐபிஎல் நடக்குது ஐபிஎல்லில் கொறைஞ்சது ஒரு மேட்ச்சுக்கு ஒன்று புள்ளி எட்டு லட்சம் வியூஸ் வருது அதாவது ஒன்று புள்ளி எட்டு லட்சம் பார்வையாளர்கள் நேரலையில் பார்க்குறாங்க அதுமட்டும் இல்லாமல் அந்த மேட்ச் முடிஞ்சவுடனே ஹைலைட்ஸ் அதாவது இம்பார்டென்ட்டாக என்னன்ன நடந்ததோ அதை அவங்க ஹைலைட்ஸாக குறுகிய நேரத்துக்கு வெளியிடுகிறாங்க அதையும் மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க ஏன்னா மக்கள் பொழுதுபோக்கை ரொம்ப எதிர்பார்த்திருக்காங்க